வணக்கம் சார் சார் ஃப்ளவர் ஷாப்பா சார் முருகன் ஓகே சார் சார் இப்போ உங்கள்கிட்ட என்னென்ன ரோஸ்யெலாம் இருக்குது சார் ஃப்ளவர் ஷாப்பில் என்னென்ன பூக்களெலாம் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் எங்களுக்கு வந்து மைசூர் ரோஸ் வந்து ஒன் கேஜி வேணும் சார் சார் நீங்கள் அந்த ஒன் கேஜிக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சார் இப்போ அமௌன்ட் இது பண்ணுறீங்க த்ரீ ஹண்ட்ரட்டா சார் ஒன் கேஜிக்கு சார் டெலிவெரி வந்து நாங்களே வந்து எடுத்துக்கணுமா இல்லை நீங்கள் ஏதாச்சு டோர் டெலிவெரி ஏதாச்சும் பண்ணுவீங்ளா சார் ஓகே சார் ஓகே சார் அதுக்கு வந்து தனி சார்ஜு ஓகே சார் இப்போ நாங்கள் நாங்கள் நாங்களே வந்து எடுத்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை டோர் டெலிவெரியும் பண்ணிக்கலாம் ஓ ஓகே சார் இதில் இப்போ ஆன்லைன் டிரான்ஷாக்ஷனெலாம் உண்டா சார் நாங்கள் இங்கேருந்து பணம் பே பண்ணுற மாதிரி அது உங்களுதிலும் ம் சரி ஓகே சார் சரி ஓகே சார் நான் இப்போ எனக்கு வந்து டோர் டெலிவெரி சார் வேணும் நான் உங்க நான் என் அட்ரஸ் வந்து இப்போ உங்கள் இதுக்கு நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன் சார் அமௌன்ட் அமௌன்ட்டும் வந்து உங்கள் ஜிபே நம்பருக்கே நான் வந்து அனுப்பிடுறேன் சார் ஆ ஓகே சார் அட்ரஸ் அனுப்புகிறேன் எனக்கு ஒரு டூ டேஸ்யில்ல த்ரீ டேஸ்க்குள்ளே எனக்கு அதை அனுப்பி விடுங்க சார் ஓகே சார் ஆ சரி ஓகே சார் ஆ சரி ஓகே சார் வேறு இல்லை சார் நான் திரும்ப ஏதாச்சு வேணால் திரும்ப நான் கால் பண்ணுறேன் சார் ஆர்டரு பண்ணுறேன் ஓகே ஓகே நன்றி சார்